கோயமுத்தூர் கோவை மாவட்டத்தில் வந்து கோவை குற்றாலம் நல்லாயிருக்கும் போயிருக்கிறோம் குளிச்சியிருக்கோம் விளையாண்ருக்குறோம் நல்லாயிருந்துச்சி ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஈசஸ் ஈஷா மையத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே நல்லாயிருக்கு தை தை மாதமலாம் இந்த இதில் வந்து நல்லாயிருக்கும் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் அது போக இங்கே இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சிறுமுகைல்லாம் வந்துவிட்டா ப பட்டு சீலை ஜவுளி இதெலாம் நல்லா பார்த்துருக்கோம் நாங்கள் போய் எடுத்து எடுக்க போயிருக்கிறோம் நல்லாருந்துச்சு அப்புறம் அங்கே ஆஞ்சிநேயர் கோயில் இருக்குது இடுகம்பாளையம்னு சொல்லி ஆஞ்சிநேயர் கோயில் அது நல்லா சிறப்பான கோவில் சுற்றுலா தலத்திலே அதுவும் ஒன்று நாங்கெலாம் போவோம் பார்க்க பா பார்க்க போவோம் மாதத்துல ஒரு நாள் சனி கிழம நல்ல விசேஷமா இருக்கும் நாங்கள் போயிருக்கிறோம் அப்புறம் தென்திருப்பதினு இங்கே ஒரு கோயிலிருக்கு அங்கே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எங்கங்கேயோ இருந்தெலாம் வருவாங்க நல்லாயிருக்கும் நல்லா பார்த்துருக்றோம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்குறோம் அந்த மாதிரி பக்கத்தில் எங்கள் அன்னுார் இந்த மாதிரி அங்கே அன்னுார் மணீஸ்வரன் கோயில் வந்து அங்கே நல்ல சிறப்பாக நல்லாயிருக்கும் நல்லா சுற்றி பார்க்கறதுக்கலாம் கோவை மாவட்டத்தில் வந்து நிறைய நிறைய இடங்கள் இருக்குது மாசாணி அம்மன் கோவில் இந்த மாதிரியலாம் நிறைய இருக்குது சுற்றி பார்க்கறது நல்ல தலங்களெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நான் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சுது இதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நல்லாயிருக்கு நல்லா சுற்றி பார்த்துருக்கேன் மற்றபடி எந்த பிரச்சினையும் இல்லை வந்தால் நிறைய கோயிலுங்களுக்கு போகலாம் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்